எனக்கு வந்து சின்ன வயதிலருந்தே பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க அதனாலே நான் வந்து எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வந்து தவற விடமாட்டேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் எதனா போட்டி வந்தாலும் சரி இல்லை கல்லூரி படிக்கும் போது கல்லூரியில் எதனா போட்டி வைச்சாலும் சரி எந்த போட்டி வந்தாலும் நான் அதுலிருந்து எல்லா நிகழ்ச்சிலையுமே கலந்துக்கிட்டு நான் நல்லபடியாக பாடுவேன் இந்த குறிப்பிட்டு சொல்லணுன்னா என் என்ன என்னோடய குரல் வந்து நான் மெலடி சாங்ஸ் பாடினா தான் நல்லாருக்குதுன்னு சொல்லுவாங்க ஐட்ஸ் சாங்ஸ் பாடுறதைவிட அதனாலே அந்த மாதிரி வர்ற எந்த போட்டியாக இருந்தாலும் நான் வந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு பாடுவேன் என்னோடய வீட்டு பக்கத்தில் நடக்கிற இந்த தெருக்கூத்து அங்கே சுற்றி நடக்கிற கோவிலில் இருக்கிற அப்பப்போ நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி இல்லை என் பள்ளி ஆண்டு விழால ஒரு வருஷமாக என்ன கூப்பிட்டு பாட சொல்லியிருக்காங்க கல்லூரி ஆண்டு விழாலாம் கூப்பிட்டுருக்காங்க அப்புறோம் நான் போன எங் எங்கே போனாலும் என்னை நோட் பண்ணவங்க எல்லோருமே இது வந்து எந்த நிகழ்ச்சி அவங்க வைச்சாலுமே என்னை ஒரு கெஸ்ட்டாக அழைச்சி அங்கே வந்து என்னை பாட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு எங்கெங்கல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே நான் வந்து பங்குப்பெற்று அங்கே வந்து பாடுவேன்